ஹலோ ஆ ஆமாம்ங்க மேடம் அவங்க அம்மா தான் பேசுகிறேன் ஆ என்னாச்சு ஓகே எந்த ஃப்ராப்ளமும் இல்லையில்லை ஆஹான் இல்லைங்க கேமே விளையாடிக்கிட்டு இருக்கா பதினோறு மணி வரையும் ஓகேங்க சொல்லிர்றேன் ம் ஓகே சொல்லுறேன் சொல்லுறேங்க மேம் ஆ ஓகேங்க மேடம் வந்தர்றங்க ம் ஓகேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஆ சரிங்க மேடம் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கில்ல ம் ஓகேங்க மேடம்

எங்கைங்க மேடம் சொன்னால் கேட்கவே மாட்டிக்கிறாங்க கேம் தான் விளாடிட்டுருக்காங்க ம் ஓகேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம்